நம்ம விவசாயம் பற்றி பேசுனுன்னா அந்த காலத்தில் வந்து விவசாயம் நம்ம போடுறோன்னா அந்த காலத்தில் விவசாயம் போட்டால் விவசாயம் வேலை செய்யறவங்க வந்து தாத்தா பாட்டி அந்த காலத்தில் இருக்குறவங்க வந்து அவங்க அதற்கு அந்த அந்த சூழ்நிலையில் வந்து சம்பளமெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது அவங்களுக்கு நல்லா பலம் இருந்துது அவங்களும் நல்லா வேலை செய்வாங்க இப்போ ஆனால் இந்த காலத்தில் பார்த்தன்னா அப்போ வந்து சம்பளம் முன்னூறுரூவா இருந்தது ஐநூறுரூவா இருந்தது வந்து வேலை செய்வாங்க ஐயா அப்படி சொல்லி நம்பளுக்கு நம்மளை தேடி வருவாங்க வேலைக்கு இப்போ நம்ம அவங்கள தேடி வந்தாலும் ஒரு நாளுக்கு என்னனா ஆயரூவா கொடுங்க ஆயரூவாக்கு மேலே கொடுத்தா நாங்கள் சம்பளத்துக்கு வரோம் இந்த காலப்போக்கத்தில் வந்து இந்த சூழ்நிலையில் ஆளே கிடைக்காது அத்தனை கொடுத்தாலும் கூட ஏன்னா விலவாசி எல்லாம் ஏறிடிச்சு அதனால் சம்பளம் வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் கொடுக்குனுங்கிறாங்க நம்ம கொடுத்துதான் ஆகணும் கொடுத்தாதான் நம்ம வேலை செய்யணும் இந் இந்த காலபட்சத்தில் பொருட்களெல்லாம் வந்து அப்போ வந்து நம்ம உரம் எல்லாம் போடுறது கம்மி கம்மியாக போடுறோம் அப்போ அந்த காலம் வேறு இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்ன்னு நம்ம சீக்கிரமாக விளையனுன்னு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம உரம் போடணும் அதற்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி மருந்து எல்லாம் பாய்ச்சணும் அதற்கு தகுந்த மாதிரி நாங்கள் காவல் காக்கணும் இந்த காலத்தில் பொறுத்த இந்த மாதிரி சூழ்நிலையாக இருக்குது அப்ர அப்போதான் நம்ம பிழைக்க முடியும் காலகட்டத்தில்